ஆ வணக்கம் மேம் ஆ ரயில்வே ஸ்டே ஆ ரயில்வே கம்ப்ளைண்ட் நம்பருங்களா ஆ மேம் இப்போ நான் வந்து தாம்பரம் புக் பண்ணியிருந்தேன் மேம் ஆ தாம்பரத்தில் இறங்கிவிட்டேன் பட் ஆனால் நான் வந்து ஒரு ஃபைவ் செட் ஆஃப் சுட்கேஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆ என்னோடய திங்க்ஸெலாம் எடுத்துகிட்டு வந்தேன் அதில் வந்து என்னோடய ஃபைல் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் அது எப்படி மேம் நான் வாங்கிக்கிறது உங்கள் கிட்டே அதை எப்படி க வாங்குகிறது

ஆ எக்ஸ்பிரஸ் மேம் ஆ சென்னை டு தாம்பரம்

எண்ணூர்லிருந்து தாம்பரம் மேம் ஆக்சுவலாக எண்ணூர் டு தாம்பரம் அந்த ட்ரெயின் ஆ ஓகே ஆதார் கார்டு இருந்தது பர்த் சர்டிஃபிகேட் இருந்தது அப்புறம் கம்பெனியோடய கீ இருந்தது அந்த ஃபைல் பார்த்தீங்கனா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் டார்க் ப்ளூவில் இருக்கும் பத்திரமாகதான் வச்சுருந்தேன் நான் வந்து ஒரு ஒரு ஃபைவ் செட் ஆஃப் சுட்கேஸ் எடுத்துகிட்டு வரப்போ அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அதாவது கீழே விழுந்துருக்கு நான் வந்து அதை கவனிக்கல ஆமாம் ஆ ஓகே ஷூயுர் நெக்ஸ்ட் டைம் இந்தமாதிரி பண்ணாமல் பார்த்துக்குறேன் இப்போ இந்த டைம் இதை எப்படி மேம் நான் ரிஸீவ் ப பண்ணுறது ம் எப்படி மேம் எனக்கு கொரியர் பண்ணுவீங்களா இல்லை நேரில் வந்து நான் வாங்குகிற மாதிரி இருக்குமா ஓகே ஓகே மேம் ஷூயுர் மேம் நேர்லேயே நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ஆ நான் அதுக்கான இது வந்து என்னோடய டா ஒரிஜினல் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆ ஜெராக்ஸ் காப்பியாக எடுத்துகிட்டு வந்து நான் நேர்லேயே கொடுத்துட்றேன் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிடச்சிது அப்படின்னா எனக்கு கால் பண்ணீங்கன்னால் நான் வந்து பிக்கப் பண்ணிப்பேன் ஓகே மேம் ஆ தென்னு அண்ட் தென் வந்து என்னோடய சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா எஸ் நயன்டீனிருக்கும் எஸ் நயன்டினில் மிடில் இது உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அவைளபுலா மேம் ஓகே மேம் ஓகே நான் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஷூயுர் நான் வாட்ஸ்அப்பில் என்னோடய டீடெயில்ஸ் என்னென்னு கொடுக்கணும் மேம் ஓகே மேம் ஷூயுர் நான் என்னோடய டீடெயில்ஸ் என்னென்ன கொடுக்கணும்னு கேட்குறேன் என் நேமு நான் எந்த ட்ரெயினில் வந்தேன் டைமிங்கு சீட் நம்பர் தென் என் மொபைல் நம்பர் ஓகே மேம் ஓகே ஷூயுர் ஷூயுர் மேம் தேங்க் யூ மேம்